புத்தகம் படிச்சாலே எனக்குத் தூக்கம் வந்துடும் அதனால பத்திரிக்கையை செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்திகளை தான் பார்ப்பேன் இந்த மொபைல் ஃபோனில் எது ஏதாவுது பார்ப்பேன் செய்தித்தாள் வா செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்திய மட்டும் தான் படிப்பேன் நல்லா படித்தவங்க பேசுறதக் கேட்பேன் ஆனால் அதை கேட்கறது வந்து எனக்கு ரொம்பப் பிடிக்கும் கற்றலை விட கேட்டல் சிறந்தது அப்படின்பாங்க அது என்னென்னு தெரியல எனக் எனக்கு அதனாலயோ என்னவோ தெரியல நான் வந்து படிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது ஆனால் படிச்சு படித்த அறிவால் இப்போது உதாரணமாக இந்த இவர் இறையன்பு ஐயா அவர்கள் பேசுவதெலாம் ரொம்ப லைக் கேட்பேன் சில நேரங்களில் ஒருவேளே அவர் நெ நிறைய படிக்கிறவங்க நிறைய படிக்கிறதில் தான் நிறைய பேசுகிறாங்க அதுக்கு தெரியும் இருந்தாலும் என்னால் மாற்றிக்க முடியலை நம்ம வந்து நிறைய படிக்கணும் புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த இது அந்த பழக்கவழக்கத்தை என்னால கொண்டு வர முடியலை ஆனால் பொழுதுபோக்கா கிரிக்கெட் பார்ப்பேன் நிறைய கிரிக்கெட் பார்த்துட்ருப்பேன் ஸ் சாங்ஸு பாடுவேன் நிறைய பாடிகிட்டே இருப்பேன் அதாவது பழைய பாடல்கள்லாம் நல்லா மெமரி பண்ணி திரும்பி திரும்பி ரீக்கால் பண்ணி பாடுவேன் அந்த ட்யூனை ராகத்தை நல்லா பாடணும் அந்த மாதிரி பாடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவேன்